தமிழ்நாட்டில் பாரம்பரிய குடும்ப முறைகளும் ஆண் பெண் பொறுப்புகளும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க அவ காலப்போக்கில் எப்படில்லாம் மாற்றலாம் மாற்றம் அடஞ்சி இருக்கு அவற்றின் இன்றைய நடைமுறை போக்குகள் என்ன குடும்பத்தலைவர் முறை குடும்பத்தலைவி முறை ஆண் பெண் சமத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லுறாங்க காலப்போக்கில் கண்டிப்பாக மாறி இருக்குங்க என்ன மாறி இருக்குன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுனாங்கன்னா ஆம்பளைங்க வேலைக்கு போவாங்க பொம்பளைங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த காலத்தில் பொம்பளைங்களும் வேலைக்கு போவாங்க ஆம்பளைங்க கூட சமமாக நிற்பாங்க ஆண் பெண் அப்படின்னா இருவரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டுட்டு வந்துட்டாங்க நான் எதாவது ஒரு சண்டை வந்து விட்டா நான் ஆம்பளை அப்படி தான் இருப்பேன்னு சொல்லுறாங்க கிடையாது இப்போ ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே சமம் தான் நான் என்ன பண்ணுறனோ அதை தான் நீ பண்ணுற நீயும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் அந்த அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து விட்டாங்க பெண்களை என்னைக்குமே அடக்கி பார்த்த ஆம்பளைங்க இன்னைக்கு வந்து ஆம்பளைங்களை விட ஒரு ஸ்டேஜ் பெண்கள் எப்பையுமே முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க இந்த சமூகத்தில் இந்த சமூகத்துக்கு இந்த சொஸைட்டியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னாலே ஒரு சீப்பாக நினச்சிட்ருந்தாங்க ஆனால் இந்த சமூகத்தில் இன்னைக்கு ஒரு கலெக்ட்ருலருந்து போலீஸ்லருந்து எம்பிபிஎஸ் டாக்ட்ருலருந்து ஐபிஎஸ்லருந்து எல்லாருமே இன்னைக்கு யாரும் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் நிற்கிறாங்கன்னா போலீஸ் தான் போலீஸ் தான் முதலிடமாக நிற்கிறாங்க அதனால் பெண்கள் தான் முதலிடமாக நிற்கிறாங்க எல்லா விஷயத்துலே பெண்கள் முதலிடமாக இருக்கிறனால இந்த சமூகத்தில் ஆண் பெண் அப்படின்றது சமம் தான் போயிட்டுருக்கு குடும்பத்தலைவர் குடும்பத்தலைவி அப்படின்னு பிரிச்சு முன்னெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க இப்போ எல்லாரும் ஒன்று தான் ரேஷன் கார்டில் மட்டும்தான் நம்ம தலைவின்ற ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கோம் ஆனால் எல் ஒரு முக்காவாசி தொண்ணூறு சதவீதம் நிறைய பேர் இப்போ ஆண்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு அகங்காரத்தை விட்டுவிட்டு எல்லாரும் சமம் தான் அப்படின்ட்டு வாழ் வாழ்றதுக்கு பழகிக்கிட்டாங்க